ஹலோ எஸ்எஸ் ட்ராவல்ஸுங்களா ஓகேங்க எங் ஒரு வண்டி வேணுங்க கார் தான் ரெண்டு மேம் ரெண்டு பேருங்க ஈரோடு வரைக்கும் போகணும் வரிங்களா சரிங்க நாங்கள் வந்து ஆப்பக்கூடல் நாச்சிமுத்துபுரம் காலனியில் இருக்கோம் ஈரோடு போய்விட்டு எங்களை திரும்பி கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடணும் சரிங்க சரி வாங்க எத்தனை மணிக்கு வருவிங்க ஓகேங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் வந்து பிக்அப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ